இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரம் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ப பதினொன்று பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று